நான் இப்போது வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளே என்னோடய குவாலிஃபிகேஷன் வந்து ஐடிஐ இந்த ஐடிஐ குவாலிஃபிகேஷனை வெச்சுட்டு நான் வந்து இங்கே வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணக்குள்ளே என்ன சொன்னாங் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சி என்ன பண்ணேன் நீங்கள் மேலே ஃபர்தராக நீங்கள் வந்து மேலே படிக்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க சரி நம்ம மேலே படிக்கணுமே என்ன பண்ணுறது நம்ம வந்து எங்கே போய் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கக்குள்ள என்னுடைய ப்ரின்ஸிபாலை வந்து காண்டாக்ட் பண்ணோம் இது மாதிரி சார் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னேன் நீங்கள் படிக்க வேண்டியது தானே படிக்கலாமே மேற்கொண்டு படிக்கலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ட் டைம் டிப்ளமோ போட்டோம் டிப்ளமோ போட்டதனால் என்ன பண்ணோம் எங்களுக்கு இங்கேயும் ஒர்க் பண்ண முடியல வீட்லேயும் ஒர்க் பண்ண முடியல பெரிய டாஸ்க்காக எங்கள் ஒர்க்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அது மாரி தான் என்ன பண்ணுறது ஏதுன்றது வந்து இன்னொரு ஃப்ரெண்டை ஒரு காண்டாக்ட் பண்ணோம் அவர் என்ன பண்ணார் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சமாளிக்கிறத்துக்கு நான் உங்களுக்குலாம் டீச் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதை படித்து நீங்கள் பாஸ் பண்ணலாம் இது வந்து நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே நாங்களும் அவரை வந்து ஃபாலோவ் பண்ணோம் அதை ஃபாலோவ் பண்ணி நாங்கள் வந்து அந்த டாஸ்க்கை வந்து வின் பண்ணோம் வின் பண்ணி டிப்ளமோ சர்டிஃபிக்கேட் வாங்கி நாங்கள் காலேஜ் சப்மிட் பண்ணோம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து நாங்கள் இப்போது ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன் வீடு கட்டுறத்துக்கு நான் என்ன ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டலான்னு ஃபஸ்ட்டு ப்ளான் பண்ணேன் ப்ளான் பண்ணக்குள்ளே என்னுடைய இன்கம் வருமானம் அதே சேவிங்ஸு பிஎஃப் அமௌண்ட்டெல்லாம் எடுத்து வீடு கட்டிட்டு இருந்தேன் வீடு கட்டினேன் திடீர்னு என்ன ஆகிடுச்சுன்னா மேலே ஒரு ஃப்ளோர் போடலான்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டேன் ஆரம்பிக்கிற இடம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட அந்த இன்கம் இல்லை வருமானம் இல்லை அப்படி இப்படின்னு ஸ்டாப் ஆகிடுச்சு நான் எதுக்கு எப்படி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் எங்கள் கொலீக்ஸ்கிட்டேயும் எல்லாம் கேட்டிருந்தேன் அவங்க கடைசியில் அவங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் இல்லைன்ட்டாங்க சரி என்னடா இல்லைன்ட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் என்னடா எப்பிட்றா சமாளிக்க போகிறோன்ட்டு ஒரு இது பெரிய இஸ்யூவாக இருந்துச்சு அப்புறமேட்டு ஒரு ஒருத்தர் ஃப்ரெண்டுக்கிட்டே மூலிமா சொன்னேன் இது மாதிரி ஆச்சு ஏன் எதுக்குப்பா அவங்கக்கிட்டேலாம் ரிலேஷன்கிட்டேலாம் கேக்கிறீங்க நீங்கள் பேங்க் மூலிமா அப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் சரி பேங்க் மூலிமா அப்ளே பண்ணலான்ட்டு பேங்க் மூலிமா போனோம் சரி யார் கம்மியான இன்ட்ரெஸ்ட் தருவார் நம்மளால சமாளிக்க முடியுமா நம்மளுக்கு சேலரி கம்மியாக இருக்குது எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணிவிட்டு இருக்கக்குள்ளே இருந்தாலும் சரி பேங்க்கில் இருக்குது நம்ம இதுக்கு சேலரிக்கு தகுந்த மாதிரி நம்ம லோனு அட்ஜஸ் பண்ணலாம் வாங்கலாம்ன்னு சொல்லிட்டு போய்ருந்தோம் இப்போ கூட அவங்க தான் சொன்னாங்க சரி இந்த நிறையா பேங்க்குக்குள்ளே ஒருத்தர் வந்து அதிக இன்ட்ரஸ்ட் சொல்கிறாங்க ஒரே ஒரு பேங்க் மட்டும் நம்மளுது த சேலரிக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் தர்றேன்னாங்க இன்ட்ரஸ்ட்டும் கம்மியாக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணோம் சரின்ட்டு அவங்களும் ஓகே சொன்னாங்க நமக்கு தேவையான அமௌண்ட் கொடுக்குறேன்னாங்க கொடுத்துட்டு எல்லாம் சைன் பண்ணி பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து அந்த பேங்க்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போட் பண்ணுச்சு வந்து நாங்கள் வந்து வீடு கட்டி சமய சமாளித்து வெளியே வந்தோம்